தொழில்நுட்பம் பயன்பாட்டுனால் மூத்தக் குடியோடு எதிர்கொள்கிற சாவல்கள்னு என்னென்னு எடுத்துக்கிட்டோன்னால் மூத்தக் குடினால் விவசாயிங்கள் இந்த மாதிரி சொல்லலாம் இப்போ தண்ணி காவேரிலேயே கர்நாடகாக்காரன் காவேரி தண்ணியே கொடுக்குறதல்ல நமக்கு இ நம்ம இப்போ வெளிநாட்லெல்லாம் தொ ஃபேக்ட்ரியெலாம் ஓப்பன் பண்ணலாமே ஏன் அங்கே இருந்து இங்கே வந்து இங்கே ஓப்பன் பண்ணுறாங்க இங்கே வந்து நிறைய அந்த நாட்டில் வந்து தண்ணி பிரச்சின வந்துடக்கூடாதுங்கறதுக்காக இங்கே வந்து ஓப்பன் பண்ணுறாய்ங்க இப்போ நமக்கு அதனால் என்ன பிரச்சினன்னா அவங்க த இப்போ ஜீன்ஸ் கம்பெனிக்காரன் ஒரு ஒரு நாளைக்கு கோடிக்கணக்கான லிட்ரு தண்ணி எடுக்கிறான் அதெல்லாம் நம்ம யாரையும் கேட்குறதே இல்லை எப்படின்னா அவனே எல்லாத்தையும் எடுத்தால் நிலத்தை நிலத்தடி நீரை வந்து ஆயிரம் ஆயிரம் அடி கீழே இப்பவே போயிடுச்சு இன்னும் போணுச்சுன்னால் துபாய் மாதிரி பாலைவனம் தான் ஆகும் ஏற்கனவே ராமநாதபுரம் பாதி துபாய்யாவே மாறிடுச்சு இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் எண்ணூறு இப்போ மோசமாக போய்கிட்ருக்கு இப்போ ரீ இப்போ செலெண்ட் ஆலையை இப்போ மூடின காரணமே அவங்க ஏதோ விஷ வாய்வு வே தண்ணியில் இது மாதிரிலாம் மாசுபாடு இது மாதிரி காரணமாக தான் அதுக்காக கவர்மெண்ட்டு நமக்காக எதுவுமே பண்ணலயே இதை சாக்கு வச்சு அவங்க கொலைலாம் பண்ணாங்க நம்மள அதை யாருமே லே கண்டுக்கலை அதை அப்படியே விட்டாய்ங்க ஃபேக்ட்ரி நடத்த அவுங்கவங்க நாட்டில் அவங்க தயாரிக்க அவங்க அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அங்கே இருந்து இங்கே வந்து அடிமை நாடு மாதிரி நம்ம நாட்டை காசு தரம்னு நம்ம கவர்மெண்ட்டு இது பண் இதெல்லாம் என்ன சொல்கிறது நம்ம கவர்மெண்ட்டு பண்ணுற வேலை தான் இது எல்லாமே நம்ம கவர்மெண்ட்டு காசை வாங்கிட்டு இங்கே ஃபேக்ட்ரி கட்ட விடுது அவங்க என்ன ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுறாங்கனே தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டு இருக்கிற எல்லா தண்ணியும் என்ன செய்யும் நம்மளெல்லாம் கொல்கிறதுக்கு விஷ வாய்வு தண்ணி மாசுபாடு எல்லாத்தையும் பண்ணிட்டு அவன் இது பண்ணிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்றான் அப்போ அந்த நாட்டில் பண்ணலான்னா அது தப்புங்கிறனால தான் அந்த நாட்டில் பேன் பண்ணதை இங்கே வந்து பண்ணிகிட்டு இருக்கான் அவன் பண்ணுற தப்புக்கெலாம் நம்ம நாடு கைக்கட்டி வ வாங்கி சு காசு வாங்கிட்டு எதுவும் பேச மாட்டிங்குது இப்போ விவசாயம் அதனாலே ரொம்ப கெட்டு போச்சு தண்ணியே இப்போ கர்நாடகாக்காரன் கொடுக்குறது இல்லை இப்போ ரீசெண்ட்டாக நியூஸ்னு பார்த்துக்கிட்டா கர்நாடகாவில் கர்நாடகாவில் ஏதோ தண்ணியே இல்லாத தண்ணி தண்ணியே இல்லாத மாதிரி பேசிக்கிறாங்க அது என்ன க கதைனே தெரியல தண்ணி இல்லாமல் ரொம்ப பஞ்சத்தில் போய்கிட்டுக்குங்கிறாய்ங்க இப்போ எல்லாம் ஐடியில் ஐடி இல்லைனாலும் எப்படி பார்த்தாலும் பேசுகிறதாவும் வீட்டில் இருந்து வேலை செய்கிற மாதிரி பண்ணுவதாகவும் பேசிக்கிறாங்களாம் அவங்க என்ன கதை வைக்கிறது அவங்க இதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க பொய் சொல்கிறாங்களோ உண்மையை சொல்கிறாங்களோ நமக்கு எதுக்கு அது நமக்கு தெரியவும் போகிறதில்ல அதனால் என்னென்னு பார்த்துக்கலாம் இப்போ தண்ணி இப்போ இருக்கிற பிரச்சின ஜீவநதி எல்லாம் காலியாச்சுன்னா ஜீவநதியெலாம் காலியாக போச்சுன்னால் ஜீவநதி எல்லாம் காலியாக போச்சுன்னா அப்புறம் என்ன நாசமாகதான் போக வேண்டி தான் நம்மளாம் செத்து தான் போகணும் அதுக்கு அடுத்தது என்ன ஆஃப்ரிக்கா மாதிரி நம்ம நாடு போகப் போகுது தண்ணி இல்லாமல் எல்லாம் அலைய போகிறோம் அது மட்டும் நல்லா தெரிஞ்சிருச்சு இதுக்கு மேலே நம்ம அரசாங்கம் எதாவது பதிவு எடுத்து இதுக்கு அப்புறமாவது நம்மள காப்பாற்ற நினச்சிதுனா காப்பாற்றலாம் அவங்க ஏதோ பண்ணலாம் அவங்கள ஏதோ காப்பாற்ற நினைக்குதா காசை வாங்கி அவர்களுக்கு கொடுத்து செட்டில் பண்ணிணுது என்ன பண்ண முடியும் மூத்தக் குடி மூத்தக் குடிமகன் மூத்தக் குடிமகன் எதிர்கொள்ளும் சவால்கள் சவால்கள்னால் நிறையா பேசிகிட்டே போகலாம் இப்போ வேலைன்னு எடுத்துக்கிட்டாலே நமக்கு படிச் நல்லா படித்தவனுக்கு வேலை கிடைக்குதோ இல்லையோ வேலைக்கு வேலை எடுத்திட்டாங்கனால் கொஞ்ச நாளிலேயே வந்து வெளில துரத்திட்றாய்ங்க டெரிமினேட் பண்ணி இப்போ வெளிநாட்டுக்கு போய் அதை மாரி தான் கம்பெனி இது ஓப்பன் பண்ண முடியுமா அவங்க ஆளுங்கள் தான் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணி அதுக்கு அவங்க தான் முக்கியத்துவமானவங்க இங்கே மட்டும்தான் நமக்கு நம்ம இது நம்ம கஷ்டப்பட்டுகிட்டு அவங்க ஓப்பன் பண்ணுற கம்பெனிக்கு நம்ம அடிமையாக போய்கிட்ருக்கோம் நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம எதுக்கு நாட்டை நினச்சிக்கிட்டா எல்லாமே பேசிகிட்டு போகலாம் எல்லாமே தப்பு தப்பாக இருக்குது வேறு இதுக்கு எப்படி மிகவும் சாத்தியமானதாக இருக்க வேண்டுமா என்ன பண்ண முடியும் இதுக்கு என்ன பண்ணுன்னால் கவர்மெண்ட்டு இந்தியாவில் எந்த தொழில் தொடங்கினாலும் அதை வச்சு ப எது நல் நல்லது எது கெட்டது நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த நல்ல நல்லது எவ்வளோ நடக்குது கெட்டது நிறைய நடக்குதானு பார்க்குணும் நல்லது நிறைய நடந்துச்சுன்னால் ஒரளவுக்கு யோசித்து இது பண்ணலாம் இதே நல்லதுட்டு கெட்டது தான் மோஸ்ட்லி எல்லா கம்பெனியும் நல்ல அது கரெக்டாக ஒரு ஃபேக்ட்ரியை பில்ட் பண்ணும்போது அதை வேஸ்ட்டு கழிவுகள எங்கே போகுது அது மக்களுக்கு எதாவது பாதிப்பு வருமா அது எப்படி அவங்க இது பண்ணுறாங்க அந்த மாதிரி இது பண்ணி போட்டால் மட்டும்தான் நமக்கு இது ஆகும் அவங்க அதையும் விட்டுட்டு எப்போ பார்த்தா மக்களை யோசிக்காமல் பணத்தை மட்டும் யோசித்து இது பண்ணாங்கனால் கடைசி வரைக்கும் நம்ம இப்படி தான் பண்ணணும் அடிச்சுக்கிட்டு நம்ம நடுவில் பேசிவிட்டு போகலாம் எப்படி பார்த்தாலும் எதுன்னால் பண்ணணும் தொழில்நுட்பத்தனு எடுத்துக்கிட்டால் நமக்காக எதுவுமே வர போகிறதில்ல தொழில்நுட்பனா இப்போக் கூட சே இப்போ விஜய் மல்லையா எவ்வளோ பேர் கோடி கணக்கில் காசை வாங்கிட்டு ஓடிட்றாங்க அதனால் ஒன்றும் பிரச்சினை ஆகாது நம்ம ஏதோ பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருந்துக்கிட்டு பார்ப்போம் அதோடய எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் நல்லது பார்த்துக்கிட்டா நல்ல நம்ம நாட்டுக்காரன் உடனே கவர்மெண்ட்டு அரசியல் ஜாடைனு சொல்லுவான் கவர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டு கவர்மெண்ட்டுன்னு எடுத்துகிட்டோன்னா நல்ல அப்போ ஒரு நல்ல விஷ் திட்டம் வருதுனால் நல்லதோ கெட்டதோ இருக்கும் எல்லாமே எடுத்துக்கிட்டு அது நம்ம கொடுக்குற இப்போ எல்லாமே கெட்டதாக தானே இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் கெட்டது மட்டுமே எடுத்துக்கணுன்னா அப்போ நல்லது எங்கே இருந்து வர போகுது அப்போ நம்மளாம் சீக்கிரம் சாக வேண்டி தான் பணத்தை வாங்கிட்டு முதல்ல கவர்மெண்டு ஸ்டாஃபாக இருக்கணும்னால் கவர்மெண்ட் வேலை படிக்கிறவங்க எல்லாம் கவர்மெண்ட்டு வேலை செய்கிறவங்க எல்லாம் அவங்க படி கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்க வைச்சா கல்வி நல்லா தராதரமாக கவர்மெண்ட்டில் வரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இருக்கற இப்போ ப கல்வியால் தான் ப்ரைவேட் ஸ்கூலில் நிறைய காசு லட்சம் லட்சமாக வாங்கி வாங்கி இந்த அளவுக்கு வளர்ந்து கிடக்குறான் கல்வியை சேவையாக பார்க்காம வியாபாரமாக பார்க்கறனால தான் இந்த பிரச்சின இப்போ கல்வியை நம்ம சேவையாக பார்த்து நம்ம படிக்க வைக்கிறோனால் நமக்கு எல்லாம் நல்ல நாடு வரும் அதிலேயும் இப்போ ஃபெயின் எடுத்துகிட்டம்னா நமக்குனால் இப்போ ஃப்ரீயாக கிடைக்காம நம்ம காசு கட்டியிருந்தா சின்ன வயசில் பணம் சம்பாதிக்க ஆசை வந்து இது கவர்மெண்ட்டு வேலையில் இருக்கிறவேன் சம்பளம் விட்ட காசை பிடிக்கிணும்னு நிறைய இப்போ இப்பெலாம் மோஸ்ட்லி கவர்மெண்ட் வேலைக்கு நிறைய லட்ச கணக்கில் காசு கொடுத்தா தான் வேலை கிடைக்குன்ற மாதிரி நிறைய ப்ரோ ப்ரோக்கர் கமிஷன் அது தான் நிறையா போய்கிட்ருக்கு இப்போ நம்ம திறமையால வேலைலாம் இல்லை காசு கொடுத்தா உனக்கு வேலை அந்த மாதிரி தான் கவர்மெண்ட் வேலையே போய்கிட்ருக்கு இப்போ அவன் இது பண்ணான்னால் வேலைக்கு நம்ம கொடுத்த வேலைக்காக கொடுத்த காசை சம்பாரிக்கணும்னு அவன் தப்பு பண்ணுறான் அவன் தப்பு பண்ணுறனால தான் அவன் போ இஷ்ட கணக்கு போட்டு செய்கிறான் ந நிலம் சரியில்லாத இடத்துலலாம் பில் பில்டிங் கட்டி நிறைய இடிச்சுக்கிட்டு போய்கிட்டுருக்கோம் அதனால் ஒன்றும் நிறைய பில்டிங் இடிஞ்சிடுச்சி அவ்வளோ பேர் இறந்து போய்விட்டாங்க அதெல்லாம் அவ்வளோக்கு நியூஸாக வர்றதே இல்லை அதெல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு இன்னுமும் அதனால் என்ன பண்ணிணாலும் நம்ம நம்ம வேலை உண்டுன்னு இருந்துகிட்டு போய்கிட்டே இருப்பாங்க என்றைக்கு நான் என்றைக்கு நம்ம நாடு நம் நாடு நல்லா இருக்கணும் நம்ம எல்லாேரும் நல்லா இருக்கணும் நினச்சி பேசுகிறானோ ஒருவன் ஒருத்தன் குரலை கொடுத்தா மட்டும் போதுமா எல்லாேரும் பேசுனால் தான் கவர்மெண்ட்டு சரி ஆகும் இப்பெல்லாம் வரி வரி நம்ம கட்டுறோம் வரி நம்ம கட்டுற காசுக்காவது இதாக பண்ணும்லே மருத்துவம்னு மருத்துவத்தெல்லாம் எடுத்துக்கிட்டால் சுத்தமாக எதுவும் சொல்லவும் முடியாது நம்மளால் நம்மளோவிட கம்மியாக வாங்க ஜிஎஸ்ட்டி வாங்க வரி வாங்கிற சிங்கப்பூரு ஃப்ரீயாக ச மருத்துவம் கொடுக்குது நம்மளால இன்னும் கொடுக்க முடியல கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி கொசு தொல்லை ரொம்ப மோசமாக இருக்குது ஒரு இதே இல்லாமல் இப்படி தான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம கவர்மெண்டு ஆஸ்பத்திரியை நம்ம கரெக்டாக மெயின்டெயின் பண்ணால் நிறையா ப்ரைவேட் ஆஸ்பத்திரி மூடப்படும் தான் ஆனால் இப்பெலாம் கையில் எவ்வளோ சீரியஸாக போனாலும் காசை வெ கட்டினா தான் எடுத்துக்கிறான் போலீஸ் கேஸ்சாக இருந்தாலுமே முதல்ல டாக்ட்ரு இதை ஒரு சேவையாக பார்த்தனால தான் நம்ம இது பண்ண முடியும் நான் தொழில்நுட்பத்த வச்சுட்டு நம்ம அடுத்து இங்கே வந்துவிட்டோம் நம்ம என்ன பண்ண முடியும் மூத்தக் குடினால் பழங்குடியினர் தான் பழங்குடியோட இதனா இப்போ மலை மலைவாழ் மலைவாழ் மக்களெலாம் அங்கே தான் வாழ்றாங்க இப்போ அந்த சைடில் மைனிங்கெலாம் நிறையா பண்ணுறனால அந்த மக்களெலாம் கீழே இறங்கிட்றாங்க அந்த மக்களெலாம் கீழே இறங்கிட்றனால அந்த அந்த பக்கமெலாம் மைனிங் பண்ணுறதுலாம் அந்த பக்கமெலாம் இப்போ நிறையா மலைவாழ் மக்களெலாம் நிறையா இருக்காங்க இப்போ அவங்களுக்கு கவர்மெண்ட்டு வந்து எம்ஜிஆர் காலத்தில் வந்து பஸ்ஸு ரோடு நிறையா போட்டு இதெல்லாம் பண்ணி நிறையா பண்ணிணாங்க இப்போ இருந்துக்கிட்டு மைனிங் வந்து இப்போ ஒரு சில டைமு அவன் கீழே இறங்கி வந்தாலும் அவங்க வந்து அவங்க வாழ்க்கைய அவங்க ஊரை சொந் பிறந்த மண்ணுனு அங்கேயே இருப்பாங்க நிறைய மலைகளில் வந்து அவன் மைனிங் பண்ணுற ப்ரைவேட் கம்பெனிஸை மைனிங் பண்ணுறேன் அதை எடுக்கிறேன் குவாரி பண்ணுறேன் க்ரானைட் எடுக்கிறேன் மயிரை எடுக்கிறேன்ட்டு பண்ணுறதுனால நம்ம ஏதும் பண்ண போகிறதில்ல நமக்கு தெரிகிறதுல அவங்களுக்கு என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் நம்ம அதைப் பற்றி கேரும் பண்ணிக்கிறது இல்லை அவங்க அடித்து துரத்தி விட்றங்களா இல்லை கொன்று புதச்சி அந்த இடத்த இது பண்ணுறாங்களா நமக்கு தெரிய போகிறது இல்லை இப்போ இந்த இப்போ இந்த லாரன்ஸ் படம் ஜிகிருதண்டா அந்த படத்துக்கு அதுதான் கான்சப்ட்டாக எடுத்திருந்தாங்க அவன் மலைவாழ் மக்கள் தான் கடைசியில் அந்த மக் எதுக்காக இது பண்ணுறாங்க மக்களை துரத்திட்டு அங்கே இருக்கிற மலையை இது பண்ணுறனால தான் கவர்மெண்ட்டே அவங்களோடது மாதிரி பேசுவாங்க அது ஒன்றும் தப்பு இல்லை அதுதான் ஒரிஜினலு நம்ம எப்போ கரெக்டாக நம்ம கூட நம்மக்கு நம்ம எந்த தராதரமும் பார்க்காம நம்ம எல்லாம் நல்லது பண்ணிணோம் எல்லாேரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இவன் அந்த இது இந்த இது இந்த மதம் ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம ஒ ஒன்றே குலம் ஒருவனே தேவன் தெய்வம்ங்ற மாதிரி எல்லாேரும் நல்லா கரெக்டாக ஒன்றா யுனிட்டியாக ஒற்றுமையாக இருந்தோன்னால் நமக்கான உ உண்மையான ஃப்ரீடம் கிடச்சிடும் எல்லாம் நினைக்கிறோம் நமக்கு விடுதலை கிடச்சிருச்சினு விடுதலை கிடச்ச மாதிரிலாம் இல்லை வெளியில் வெள்ளைக்காரன் வெளில தான் போனான் கம்பே இப்போ இப்போ அரசியல்காரன் நம்மள அடிமையாக வச்சு ஓட்டிகிட்ருக்கான் அவ்வளோதான் வித்தியாசம் அரசியல்வாதிங்கள் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க நமக்கு எதுவும் நல்லதும் பண்ணுறது இல்லை நமக்கு நல்லது பண்ணுறனா நம்ம தொ நமக்கு மூத்தக்குடியினால் பழங்குடியினர் நல்லா இருந்தாலே நல்லா இருந்தாங்கனால் அப்போ நம்ம நல்லா இருக்கோம் ஆட்டமேட்டிக்காக நம்ம நல்லா இருக்கோம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்களே இப்போ எங்கே இருக்காங்கனே தெரியல அந்த மலையில் இருக்காங்கனால் மலையில் உயிரோடு இருக்காங்களா இல்லை அந்த இடத்துல எவனாது இப்போ ஒரு மலையில் ஒரு ஒரு டூர் மாதிரி ஃப்ரெண்ஸோடு போனோம்னால் அந்த பக்கம் பழங்குடி இருக்காங்களா இன்னும் ஒரு நாலு வருஷம் கழிச்சி திருப்ப அதே டிரிப் போனோன்னால் பழங்குடி இல்லை எல்லாம் கீழே போய்விட்டாங்கங்குவாங்க அப்புறம் அந்த இடத்துல பார்த்தோனா குவாரி க்ரானைட் குவாரி அது இதுன்னு வந்திருக்கும் அது உண்மையாலுமே க்ரானைட் குவாரி அதுக்கு தான் வந்துச்சா இல்லை அவங்க கொன்று இது பண்ணிணங்களா யாருக்கும் தெரியவும் போகிறது இல்லை என்ன பண்ண முடியும் நம்ம இது பண்ணிணது அப்படி தான் கவர்மெண்ட்டு சரியாக இருக்கணுன்னா கல்வியை ஃப்ரீயாக கொடுக்குணும் கல்வி மருத்துவமெலாம் ஃப்ரீயாக கொடுக்குணும் நம்ம கரெட்டாக இது பண்ணணும் எல்லா வரியும் வாங்கிறான் வருஷம் வருஷம் வாங்கிட்டு தான் இருக்கான் வீட்டு வரி தண்ணி வரி அந்த வரி இந்த வரி கடை வரி எவ்வளோ லொட்டு லொசுக்கு ரோட்டு வரிலேருந்து எல்லா வரியும் வாங்கிடுறான் எல்லாம் வாங்கி என்ன தான் அந்த பணமெலாம் என்ன ஆகுதோ ஜனங்களும் போதும் நிவாரணத்துக்கு நிவாரணனா சரி இப்போ என்னமோ நடந்துவிட்டா இப்போ அடுத்து அடுத்த புயல் வராமல் இருக்கணுனால் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இது பண்ணி ஆகணும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்கணும் பிளஸ் நிவாரணம்னு எடுத்துக்கிட்டால் நம்ம நேரத்துக்கு கரெக்டாக பண்ணி இப்போ ஒரு தடவை புயல் வந்துச்சா அடுத்த புயல் வாராத மாதிரி இப்போ சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்க முடியாது இப்போ ஊழல் நிறையா ஊறி போகவும் தான் நமக்கு நல்ல எதுவுமே நடக்கிறது இல்லை ஊழல்க்கு காரணம் அவன் படித்த வகை சரியில்லை இப்போ அவன் காலேஜு படிக்கிறான் இது படிக்கிறான் லட்ச கணக்கு போட்டு ச இது பண்ணியிருப்பான் அவன் அவன் மைண்ட்டில் வந்து பணம் சம்பாதிக்கணும் அந்த மைண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும் சேவை பண்ணணும்னு வராது ஏன்னால் கல்வி அவனுக்கு ஃப்ரீயாக கிடைக்காம காசு கட்டி எல்லாம் இது பண்ணிணான் அவன் கட்டின காசு திருப்பி எடுக்கணுங்கிறத்துக்காக அவன் போடுற ஒவ்வொரு சைன்னு தான் ஒவ்வொரு எவ்வளோ பேரோடய தலையெழுத்த மாற்றுதோ உயிரை எடுக்குதோ ஏன்னால் இப்போ ஒரு சில பேர் தன் ப படித்து பார்க்காமக் கூட சைன் பண்ணி கொடுத்துடுவாய்ங்க ஏன்னால் அவங்க கல்வி அந்த போட்ட அவன் போட்ட சைனு கு ப பல மூத்தக் குடிமக்களோடய வாழ்க்கையே மாற்றும் அதனால் தான் நம்ம எதுவும் பண்ண முடியாது நம்மளோடய இது எப்பவுமே இதாகிட்ருக்கும் இப்போ நம்ம தமிழ்நாடோ இந்தியாவோ மூத்தக் குடிமக மூத்த குடிமகனோடய வால் வாழ்க்க நல்லா ஹையாக நல்லா படிப்பு நல்ல வேலை எல்லா நல்லா சமமாக இருந்தம்னால் தெரிஞ்சிச்சுனா அப்போ தான் நம்ம நாடு உண்மையான விடுதலை அடைஞ்சிச்சு நமக்காக நம்மளும் கர நம்மளும் நல்லா வளர்ந்த நாடுனு போய் சொல் வளர்கிற நாடுனு சொல்ல முடியாது அப்போ தான் நம்ம ஏபிஜெ அப்துல்காலம் ரெண்டாயிரத்து இருபதுல சொன்னார் நாடு வல்லரசு ஆகுன்னு அவரும் இறந்துட்டாரு இதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஏன்னால் இருபத்தி நாலு வருஷம் ஆச் அவரு சொல்லியே நாலு வருஷம் ஆச்சு அவர் ஐ திங்க் ரெண்டாயிரத்து பதினைஞ்சோ ரெண்டாயிரத்து இருபதுக்குள்ளே செத்துட்டார் ரெண்டாயிரத்து இருபது ஆகும் பார்த்தா ஆகல இப்போ மோடி சொல்றார் ரெண்டாயிரத்து முப்பதில் வல்லரசு ஆகுங்குறாரு இது எந்தளவுக்கு உண்மைனு தெரியல நம்ம கரெக்டாக இருந்து கல்வியை வியாபாரம் பார்க்காம பிய சேவையாக பார்த்து பண்ணால் இங்கே ஃப்ரீயாக இங்கே இதுக்கு கொடுத்தோன்னா எல்லாம் கரெக்டாக மெயின்டெயின் பண்ணோன்னால் நம்ம நாடு கண்டிப்பாக வல்லரசாகவும் மூத்தக் குடிமக்கள் என்றைக்கெல்லாம் கரெக்டாக நல்லா வாழ்றாங்க வெளிச்சத்தில் இருக்காங்களோ அன்றைக்கு தான் நமக்கான உண்மையான சுதந்திரம் நாடு வந்து வல்லரசு ஆச்சு அதுக்கான இது எப்பவுமே மற்ற நாட்டை சொல்ல முடியாது மற்ற நாடுனு எடுத்துக்கிட்டோனால் மற்ற நாட்லேயும் கருப்பு இதுன்னு நல்லா பாகுபாடு இருக்குது ஆனால் அது வந்து வளர்ந்த நாடு நம்ம நாட்டில் வளரல வளர்ந்துட்ருக்கோம் இன்னும் வளர்ந்துட்டு தான் இருக்கோம் அதுக்குள்ளே நம்ம நிறைய சவால்கள் நிறைய இது பிரச்சின போய்கிட்ருக்கு ஆணவ கொலைகளெலாம் இப்பெல்லாம் நிறைய போகுது அதைப் பற்றி பேசுனால் எனக்கு டைம் எடுக்கும் நம்ம டாப்பிக் குள்ள வந்து பார்த்தோம்னா தொழில்நுட்பம் பயன்பாடு பொதுமக்கள் மூத்தக் குடிமக்களோடய இதுதான் இப்போ ஒரு மைனிங் பண்ணுறாங்க பிஸ் பிஸ்னஸ்னு எடுத்துக்கிட்டோனால் இப்போ ஒரு லைக் ஒரு மலை எடுத்துக்கிறோம் அந்த மலையில் வந்து ஓ நிறையா மூத்தக் குடிம மலைவாழ் மக்கள் நிறையா இருக்காங்க அவங்க தான் மூத்தக் குடிமக்கள்னு சொல்லுவோம் அந்த மக்களெலாம் இரு வாழ்றாங்க அந்த சைஃபு அந்த சைட்டில் மட்டும்தான் நமக்கு தேவையான கனிம வளங்கள் கிடைக்குதுனு எடுத்துக்கிட்டோனால் அவங்களுக்கு தெரியாது இது அப்படின்னா என்னென்னு ஒரு சில கம்பெனிக்காரன் காசைக் கொடுத்தோ அதை ஏமாற்றியோ கீழே இறக்கிடுவான் அப்படி இறக்கிட்டானா அவனுங்க வந்து கீழே வந்து அவனுக்கு ரொம்ப வாழ்றத்துக்கு கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் அவங்க மலையிலே சின்ன வயசிலே பிறந்து வளர்ந்து வாழ்ந்து எங்கே என்ன கிடைக்கும் அவ அவன் அந்த இது பயிரிட்டு அந்த இதை சாப்பிட்டு அந்த சுற்றுச்சூழல்ல வளர்ந்தவங்க திடீரெனு கீழே இறங்கி வந்தால் அவங்களுக்கு எதுவுமே புரியாது அவங்களுக்கு தங்கிறத்துக்கு ஒழுங்கான இடம் இருக்காது ஒழுங்கான கம்யூனிகேஷன் பேச்சு வார்த்தை பேச்சு வழக்கு இருக்காது ரொம்ப கஷ்டப்படுவாங்க கீழே இருக்க மக்கள் அவங்கள வேற்று வேற்று கிரகத்தில் வந்த மாதிரி தான் பார்ப்பாங்க அவர்களும் நம்ம நாட்டுக்காரங்கள் தமிழ்நாட்டுக்காரங்கனு பார்க்க மாட்டான் நம்ம நாட்டில் ம மனுஷன்க் கூட மனுஷன மதிக்க மாட்டான் அப்படி நினச்சிருப்பான் இப்புடிலாம் கஷ்டப்பட்டு வாழ்றது சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படி அவன் வெளியில் வந்தால் இப்போ இருக்கிற எஜுகேஷன் சிஸ்டம் வந்து அவங்களுக்கு அந்த சாம் அங்கே ரொம்ப ஏழ்மையா இருக்கறவங்க ஃப்ரீ எஜுகேஷன் அவனுக்கு அந்த அப்படி ஃப்ரீ எஜுகேஷன் ரொம்ப தராதரம் தராதரம் இல்லாதனால் நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதனால் அவங்க வந்து நிறைய பேர் படிக்கிறது இல்லை திருப்பி கூலி வேலை இந்த மாதிரி தான் போய்கிட்ருக்காங்க அதனால் நிறைய மாணவச்செல்வங்கள் வந்து படிப்பை விட்டுட்டு வேலைக்கு போகிறது நிறைய வேலையாக வச்சுருக்காங்க இப்போ அவங்க எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டோனா நமக்கு நல்லது இதுனு பார்த்துட்டாலும் நமக்கான இது என்ன பேசுகிறது நமக்காக யோசிக்கணும் அப்படி இது பண்ணுவாங்க அது தான் கொலை கொள்ளை நிறையா அவங்க மட்டும் இல்லை நிறையா இடத்துல நடக்குது இப்போ நல்லதுன்னு எடுத்துக்கிட்டோனால் இதெல்லாம் தான் இப்போ ஏதோ ஒரு சில பேர் கீழே இறங்கி விட்டான் நிறைய இடத்துல விடாப்புடியாக இருந்தாங்கனால் அவங்கள அரஸ்ட் பண்ணுறது பொய் கேஸ் போடுறது அடித்து துரத்தி விட்றது நிறைய இடத்துல நமக்கே தெரியாமல் கொலைக் கூட பண்ணி புதச்சி அந்த இடத்துல அப்படியே இது பண்ணிவிடுவாங்க நமக்கு அது நியூஸ் வெளில வராது ஏன்னால் நம்ம டீ இப்படி இப்போ சேனல் செய்தினு எடுத்துக்கிட்டால் அவங்க வளர்ச்சியை மட்டும் தான் பார்ப்பாங்க வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி தான் மாற்றி மாற்றி ஒரு அரசியல்வாதியுமே ஒவ்வொரு சேனல் வச்சுக்கிறான் ஒரு காலேஜ் வச்சுக்கிறான் ஒரு ஸ்கூல் வச்சுக்கிறான் நிறைய இது எல்லாத்தையும் கட்டிக்கிறான் அதெல்லாம் நம்ம எதுவும் இதுவும் பண்ண முடியாது மூத்தக் குடி மக்கள் அதுக்கு மேல் பேச வரத்துக்கு இல்லைனாலும் அவங்க கஷ்டம் அவங்களுக்கு அந்த மலை தான் அவங்களுக்கான ஊர் உலகம் எல்லாம் அதை விட்டுட்டு கீழே வந்து வாழுனா இப்போ ஒரு இப்போ நீங்களே இந்த சோர்ஸை விட்டுட்டு திடீரெனு போய் ஒரு பனிக்க பனிமலைலேயோ பாலைவனத்துலேயோ விட்டு இங்கே தான் நீ வாழணுனு சொன்னால் வாழ முடியுமா யாராலேயும் வாழ முடியாது அதே மாதிரி தான் அவங்களும் அந்த மலை தான் இப்போ உலகம் எல்லாம் சின்ன வயசுலேருந்து வம்சம் வம்சமாக அவங்க காலம் காலமாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்துவிட்டு திடீரெனு இங்கே கீழே இறக்கி வந்து இந்த இந்த புக போ பொல்யூஷனு இந்த மாதிரி ஒரு குடிசைய மட்டும் கட்டிக் கொடுத்துட்டு இங்கே தான் வாழணும் அப்படின்னா வேலை எதுவுமே இல்லாமல் படிப்பு இல்லாமல் கிடச்ச வேலையை பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டமா ரொம்ப கீழ்த்தரமான தான் வாழ்வாங்க அங்கே மலையில் அவன் விளச்சல விளச்சிட்டு ராஜா மாதிரி விளச்சல் ஏன்னால் மலைவாழ் மக்களுக்கிட்டே பணம் இந்த மாதிரி எதுவுமே யோசிக்க மாட்டாங்க பணத்தை எதுமே எடுத்துக்க பணத்தைப் பற்றி யோசிக்காமல் சந்தோஷமாக இருப்பாங்க எப்போ அந்த மனுஷன் மக்கள்கிட்ட பணவெறி வந்துச்சோ அன்றைக்கே எல்லாம் சந்தோஷமும் காலி பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் எதுவும் பண்ண முடியாது மனுஷங்கள மொதல் மனுஷங்க மனதை சம்பாதிக்கணும் அதுதான் உண்மையான இது வாழ்க்க நம்ம சாகிறப்ப பணம் கூட வராது நாலு நல்ல மனுஷங்க மட்டும் தான் கூட வருவாங்க அது தான் நமக்கான இது இதனால் என்ன பண்ணலாம் அப்பயும் கவர்மெண்ட் நல்ல ஃப்ரீ படிப்பு நல்ல மருத்துவம் இதை பண்ணி நல்ல திறமையா இருக்கிறவங்க கவர்மெண்ட் வேலை கொடுத்தா அவன் உண்மையாக வேலை செய்வான் அவன் உண்மையாக வேலை செஞ்சான்னால் இந்த மாதிரி தொ மூத்தக் குடிமக்களோடய சவால்களுக்கு தொழில்நுட்பம் தான் இருக்கணும் இவன் இங்கே இருக்கக்கூடாது சொல்லி நிறைய இது பண்ணுவான் ஐ திங்க் நான் ஆல்ரெடி நைன் ஒம்பது நிமிஷம் பேசிவிட்டேனு நினைக்கிறேன் இந்த மாதிரிதான் என்னமோ இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவோம் பேசுகிறத்துக்கு ஏதும் இல்லைனா என்ன என்ன பேசுகிறதுனு தான் தெரியாமல் உக்காந்துருக்கோம் நம்ம நல்லது பண்ணணும்னா படித்தா மட்டும் போதும் படிப்பு நல்ல இதை கொடுத்தம்னா ஃப்ரீ தான் ஃப்ரீ நம்ம ஊழல் இல்லா அரசியல் வந்துச்சுன்னா எல்லா இதுவும் நல்லா இருக்கும் ஊழல் இல்லா அரசியல் நம் வாழ்க்கைக்கு முக்கிய அடித்தளம் அப்படி செஞ்சால் நம் நாடு அடுத்த வருஷமே வல்லரசாகவும் மூத்தக் குடி நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்கோம்னு நினச்சிக்கலாம் வாழ்க வளமுடன் வாழ்க தமிழ் வளர்க தமிழ் ஜெய்ஹிந்த் வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி